நான் ஸ்கூல் படிக்கும்போது டூர் அழைச்சிட்டு போயிருந்தாங்க டூர்னால் ரெண்டு பஸ்ஸில் போனோம் கூட்டம் நிறையா இருக்கறனால கேள்ஸ்க்கு ஒரு பஸ்ஸு பாய்ஸ்க்கு ஒரு பஸ்ஸு ரெண்டு பஸ்ஸில் போனோம் எங்கள் வீட்டில் எல்லோருக்குமே ஒரு ஒரு அமௌண்ட் சொல்லி எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க நாங்கள் எல்லோருமே ஜாலியாக போனோம் பஸ்ஸில் போகும் போது டான்ஸ்ஸு பாட்டு அப்படின்ட்டு போனோம் அப்புறம் ஸ்கூல்லேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு போன ஸ்நாக்ஸ்ஸு இதெலாம் நாங்கள் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ் ஸ்டாஃப்ஸ்ஸும் எங்கள் கூட வந்தாங்க பாய்ஸ் ஸ்டாஃப்லாம் பாய்ஸ் கூட வந்தாங்க கேள்ஸ் ஸ்டாஃப்ஸ்லாம் அவங்க அவங்க கூட போனாங்க நாங்கள் ரெண்டு பஸ்ஸில் போனோம் அப்புறம் வந்து நாங்கள் எடுத்துட்டு போன ஸ்நாக்ஸ்லாம் நாங்கள் சாப்பிட்டோம் ட்ராவலிங் பண்ணும் போது அதே மாரி அவங்க அழைச்சிட்டு போகிறவங்களும் எங்களுக்கு நெறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்க பஸ் ட்ராவல் எங்களுக்கெலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபுல்லாக பஸ்ஸுலெலாம் பாட்டு போட்டுக்கிட்டு டா ஜாலியாக போனோம் பாட்டு போட்டு ஜாலியாக போனோம் அப்புறம் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம்னு பார்த்தோம்னா நாங்கள் தஞ்சாவூர் பெரிய கோயில் போனோம் தஞ்சாவூர் பெரிய கோயில் போகும்போது அந்த பார்த்தம்னா அந்த கோயில் ஃபுல்லாகவே எல்லாம் பாறையாக இருந்துச்சு பாறையாக இருந்தது அப்புறம் இங்கே இந்த பாறையெலாம் நாங்கள் படித்தோம் நிறைய கல்வெட்டுகளெல்லாம் இருந்தது நிறையா சிலைகள் கோயில் ஃபுல்லாகவே சிலைகள் சுற்றி சுற்றி அழகா குளங்கள் செடிகள் அப்புறோம் நிறைய இந்த இந்த கல்வெட்டுகள்லாம் நாங்கள் பார்த்தோம் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறோம் தஞ்சாவூர் போகும்போது தஞ்சாவூர் பெரிய கோயில் போயிட்டு அந்த டவுனுக்கு அழைச்சிட்டு போயிருந்தாங்க எங்களுக்கு என்னென்ன தேவையானதோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து என்னன்னால் நான்நான் வந்து எங்கள் வீட்டுக்கு வாங்குறதுக்காக தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை வாங்கினேன் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை அப்புறோம் அங்கே தஞ்சாவூரில் உள்ள ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் நாங்கள் நிறையா வாங்கி சாப்பிட்டோம் அதெலாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறோம் நேராக அங்கேருந்து வந்துட்டு திருச்சி ஏர்போர்ட் போனோம் அதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்களெல்லாம் ஏர்போர்ட் போனது நாங்கள் என்னான்னு தெரிலை நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஏர்போர்ட் போனேன் ஏர்போர்ட் போகும்போது ஏரோப்ளேன் வந்து ஏரோப்ளேன்காக வெய்ட் பண்ண வைச்சாங்க அந்த வெய்ட் பண்ணும் போது அந்த ஏரோப்ளேன் ஃபஸ்ட் டைம் நம்ப பார்க்கப் போகிறோங்கிற ஆர்வம் எனக்கு நிறையா இருந்தது

அப்புறோம் அந்த ஏரோப்ளேனு சுற்றி நிறைய சேஃப்டி மேன்ஸ் எல்லாமே இருந்தாங்க அதெலாம் பார்த்தோம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது முடிச்சுட்டு திரும்பி வரும் போது பார்க்குக்கு அழைச்சிட்டு போனாங்க பார்க்கில் வந்துட்டு பூங்கா எல்லாமே இருந்தது ச்ச பார்க்கில் வந்து சர்க்கோஸ் ஊஞ்சல் அப்புறம் சீசா எல்லாமே விளையாட விட்டாங்க அப்புறம் அழைச்சிட்டு போன ஸ்டாஃப்ஸ்ஸு கூட இருந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க அதனால் ரொம்ப எங்களுக்கு ஜாலியாக சந்தோசமா இருந்தது அந்த ஸ்கூல் படிக்கும்போதுங்கிறதுனால் ரொம்ப மறக்க முடியாத ஒரு நினைவுகள் அதுலாம் நெனச்சு பார்த்தாலே இப்போது ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஸ்கூல் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ்ஸுங்க கூட ஜாலியாக சின்ன வயசில் எல்லாத்தையும் மறந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்த நினைவுகள்லாம் இப்போது வருமா என்னான்னு தெரிலை அதெலாம் ரொம்ப நினைவுகள் மறக்க முடியாத நினைவுகள் அதெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது